இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது ரொம்ப காமனான விஷயமா இருக்கு எங்கள் பகுதியிலையும் அந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் வந்து இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சிகிச்சை இல்லை ஒரு அடுத்த ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாக தான் வந்து அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் உணவு என்றால் ஃப்ரூட்ஸு அப்புறம் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் அவங்க சாப்புடணும்